வீட்டில் பின்னால் பறவைகள் நிறையா வரணும் அப்படின்னா சின்ன சின்ன செடிகள் மரங்கள் பசுமையாக இருந்தாலே கொஞ்சம் செம் பறவைகள் வந்து தானாகவே வந்துடும் ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி ஊற்றி வைக்கலாம் இல்லை சின்ன சின்ன தானியங்கள் வைக்கலாம் இல்லை கொஞ்சம் இடத்துல உணவுகள் கொஞ்சம் போடலாம் இந்தமாதிரி நம்ம செய்கிறதுனால கொஞ்சம் பறவைகள் அதிகமாக வரும் முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மரங்கள் இருந்தாலே பறவைகள் தானாக அந்த இடத்துக்கு வந்துடும் அதுவே பறவைகளை வரவைக்கிறதுக்கான சிறந்த முறையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்